வணக்கம்ண்ணே ஆமாங்க சொல்லி வைச்சிருந்தோம் ம் சரி ம் பத்துக்கு பத்து ரெண்டு ரூம் இருக்குதுண்ணே ரெண்டு ரூமுக்கும் அடிக்கணும் கீழே வந்து கீழ் வீட்டில் வந்து ஒரு கிச்சனும் பத்துக்கு பத்து ரூமும் இருக்குது மொத்தம் மூணு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் ம் எவ்ளோங்கண்ண கேக்கிறிங்க இல்லை நீங்கள் அதாவது கீழ் ஆமாங்க ஆமாங்க ம் ஆ இல்லைண்ணே எங்கள் இது ஒயிட் வாஷு அது இல்லைண்ணே எங்களுக்கு கீழே அதாவது பாதியில் பாதி பெயிண்ட்டு அடிக்கிறாங்களலிங்க பாதிக்கு ஒரு கலராக இருக்கும் மேலே ஒரு கலராக இருக்குமுல்லிங்க அந்தமாதிரி ஆ டபுள் கலருங்க மேலே வந்து பிங்க் கலரில் வேணும் கீழே வந்து ப்ரவுன் கலரில் வேணுங்க ம் ம் எவ்வளோண்ணே காசு ஆ பெயிண்ட்டாகவே தான் இல்லைண்ணே பெயிண்ட்டாகவே அடிச்சிடலாம்ணே ஏண்ணே எவ்வளோண்ண சரிண்ணே இல்லைண்ணே இல்லை ரூம் இப்போது வேலை செஞ்சோம் கட்டட வேலை பார்த்தோம் அப்படியே வந்துதான் ஒயிட் வாஷு இது பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் அது மேலே பெயிண்ட்டு அடித்து விடணும் ம் ஆ சரிங்கண்ணே

ஆமாம் ஆ கதவு ஜன்னலுக்கும் அடிக்கணும் இல்லை இல்லைங்க அதுக்கெல்லாம் வேணாம்ண்ணே ஆஹா இல்லை இல்லைங்க எங்களுக்கு கதவு ஜன்னல் அந்த மூணு ரூமு அதை மட்டும் என்னாண்ணே ஏழாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறிங்க அண்ணே அவ்வளோன்னா என்னண்ணே கொஞ்சம் கம்மி பண்ணி சேரிங்க சரிண்ணே என்ன இது அமௌண்ட்டு ஓவராக இருக்கேண்ணே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல

ஆ நீங்கள் உங்கள்ட்டயே கொடுத்துர்றேன் என்ன கலருன்னு சொல்லிடுறோம் நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கு இது சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஆ சரி ஆ சரிங்கண்ணே ஆ சேரிங்க ம்